ஹலோ நீங்கள் யாருங்க

ஆ ஆமாங்க ஆ என்னாதுங்க

ஆமாங்க ஆ டோர் டெலிவரி செய்வோங்க ஆ இருக்குதுங்க அரிசி பருப்பு எண்ணெ மளிகை ஜாமான் ஆ எல்லாம் இருக்குங்க நோட்டு புத்தகம் பேனா பென்சில் எல்லாம் இருக்குதுங்க ஆ அனுப்பிவிட்றேங்க ஆ சரிங்க ம் ஆ சரிங்க

ஆ நல்லாருக்குதுங்க பிரியாணி இல அதுவும் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டும் இருக்குங்க அதுலேயும் பிரியாணி செய்யலாங்க ஆ சரிங்க ம் ஆமாங்க

ஆ சரிங்க ஆ வாட்ஸ்அப் நம்பருதாங்க ஆ சரி டெலிவரி பண்ண அப்புறம் கூட மா மா காசு கொடுக்கலாங்க நாங்கள் டோர் டெலிவரி பண்ணிடுறோம் நீங்கள் காசு கொடுங்க ஈவினிங்குள்ளே வேணுங்களாக சரி அனுப்பிவிட்றேன் ஆ அனுப்பி வைக்கிறேங்க ஆ ஆ சரிங்க சரிங்க சரிங்க வெளியூர் சார்ஜ்லாம் எதுவும் இல்லைங்க

ஆ நன்றிங்க